சார் நாங்கள் இந்தமாரி ஏ பேர் தமிழரசன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் ஆ சார் இங்கே நான் அரியலூரில் சுற்றி பார்க்கலான்னு விரும்புகிறோம் அரியலூரில் எங்கேனா டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமா இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபைவ் மெம்பர்ஸு ஒரு ட்ராவல்ஸும் தேவைப்படுது அப்படியே அந்தமேரி ஏதாச்சும் இருக்கா இல்லை ட்ரைவர் ஓட தானே ஃபைவ் மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாரி இருக்குமா ஆ நாங்கள் எங்களுக்கு அது மேஜராக சுற்றி பார்க்க தெரியாது நீங்கள் ஒரு சுற்றி காமிக்கிறதுக்கும் சேர்த்து ட்ரைவர் மாரி கொஞ்சம் பண்ணி தர முடியுமா நாங்கள் பிளான் பண்ணிருக்கிறது ஒரு ஃபோர் டேஸ் பிளான் பண்ணிருக்கோம் நீங்கள் அங்கே இருக்கிறது ஒரு நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்ச எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம்னு இருக்கோம் எங்களுக்கு அங்கே இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இடம் தெரியும் அந்த மியூஸியம் பறவைகள் சரணாலயம்லாம் பற்றி கொஞ்ச கொஞ்ச தெரியும் அது வந்து மியூஸியத்தை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் மியூஸியத்தில் வேறு எதுவும் இருக்காதா இந்த பழையங்காலத்து பொருட்கள் மட்டும் ஆ ஓகே சார் ஓகே சார் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஆ அது சொல்லுங்கள்

ஆ ஓகே சார் ஓகே சார் வேறு ஆ இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடம் சொன்னீங்களே அது கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ ஆ ஆ அது நான் கேள்விப்பட்டோம் ஒரு நாள் கொஞ்சம் ஃபேமஸானதுன்னு சொல்லிருந்தாங்க அதெலாம் கொஞ்சம் சுற்றிப் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குமா இந்த ஃபைவ் டேஸ்ன்னா ஃபைவ் ஃபோர் டேஸ் ஆ ஆ இங்கே அங்கே தங்கறதுக்கு தங்கற வசதி அது எல்லாமே இருக்குமா இல்லை எல் இருந்தால் ஓகே தான் சார் அது கொஞ்சம் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் பண்ணி தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும் ஆ ஓகே இது நான் இதுமாரி கொ எங்களுக்கு ஆ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நாங்கள் வேறு யாருக்குன்னா ரெஃபர் கூட பண்ணுறோம் இந்த ஏஜென்சிக்கோத்து இப்போ நீங்கள் அரியலூர் மட்டும்தான் பண்ணுறிங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் பண்ணுறிங்களா ஓகே சார் ஓகே சார் அரி அரியலூர் சரி நாங்கள் இப்போ புக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறோம் சார் ஆ ஓகே நன்றி நன்றி சார்